ஹலோ ஆ என்னோடய பேர் ப்ரியங்கா ஆ ஓகே நானும் அவனியாபுரம் இன்ஸ்டிட்யூட்லேருந்து தான் பேசுகிறேன் ஆ சொல்லுங்க அப்படியா ஓகே ஓகே எவ்வளோ வயதாகுது ஓகே ஓகே ஆக்ட்டிவாக இருக்கான் பையன் அப்போ பொண்ணா பையனா கேர்ள் பேபி ஆக்ட்டிவாக இருக்காங்களா மேம் ஓகே ஓகே ஓகே எப்படி எங்கேன்னாலும் இருந்துப்பாங்களா இல்லை உங்களை ஒட்டிகிட்டே இருப்பாங்களா டிஃபெண்ட்டாகவே தான் இருப்பாங்க ஓகே ஓகே ஓகே உங்களுக்கு ஒரே ஒரு சைல்ட் தானா ரெண்டு பேபி இருக்காங்க எப்படி ரெண்டு பேர் ப்ளே பண்ணிக்குவாங்களா ஓகே ஷேரிங் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்களா இல்லை ரெண்டு பேரும் எப்படி ஓகே ஓகே ஃபுட்டெல்லாம் நல்லா இன்டேக் பண்ணிக்கிறாங்களா ஓ ஓ ஓ ஓகே ஓகே ஓகே ம் ம் ம் ம் வாட்டர் நிறையா ட்ரிங்க் பண்ண சொல்லுங்க அவங்கள ஓகேவா இப்போ ஹைட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி கேட்கறீங்கள்ல வாட்டர் நல்லா ட்ரிங்க் பண்ண சொல்லுங்க நீங்கள் எவ்வளோ ஹைட்டு வ ரொம்ப ஹைட்டா இல்லை உங்கள் ஜீன்வைஸ் அந்த மாதிரி இருக்கா மாட்ரேட் மாட்ரேட் ஓகே ஓகே இப்போ தான த்ரீ இயர்ஸ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க ஓகேவா வாட்டர் நிறையா ட்ரிங்க் பண்ண சொல்லுங்க கொஞ்சம் ஏதாச்சு வாக்கிங் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நல்லா கூட்டு போங்க நல்லா ப்ளே பண்ண விடுங்க அவங்கள எவ்வளோ தூரம் ப்ளே பண்ணுமோ ப்ளே பண்ணட்டும் ப்ளே பண்ணி நல்லா டயட் ஆகி தூங்கட்டும் அந்த மாதிரி கொடுங்க அப்புறம் நட்ஸ் ஐட்டம்ஸெலாம் நிறையா கொடுங்க பனானா கொடுங்க பனானா செவ்வாழை பழம் அந்த மாதிரிலாம் கொடுங்க அதெல்லாம் நல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பேபீஸ் ஹெல்த்துக்கு சரிங்களா நல்லா இந்த பாதாமெலாம் மார்னிங் ஊற போட்டு அந்த மாதிரி ஜூஸ் மாதிரி அரைத்து கொடுங்க அவங்க நார்மலாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ஏன்னால் பாதாம் வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸெலாம் சாப்பிடும் போது அவங்களுக்கு அவங்க க்ரௌத்து வந்து அவங்க நா நார்மலாகவே நல்லா க்ரௌத் ஆவாங்க ஓகேவா நீங்கள் இதை பற்றிம் வொரி பண்ணிக்க தேவைல்ல நீங்கள் இன்டேக்கை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டே இருந்திங்கன்னால் எல்லாமே நல்லா நார்மலாக ஆகிரும் ஓகேவா ரெண்டு பேருக்குமே நல்லா கொடுங்க நோ ப்ராப்ளம் ஓகேவா ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட சொல்லுங்க ஹெல்த்தியான ஃபுட்ஸாக கொடுங்க நீங்கள் இதை சாப்பிட்டா தான் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொல்லுங்க அந்த மாதிரி அவங்கள ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே வைச்சு பழகுனா தான் நல்லா இருக்கும் ஓகேவா அவங்க நார்மலாக கரெக்டாக எல்லாமே எடுத்துப்பாங்க சரி ஓகே ஆ ஓகே தேங்க் யூ ஆ ம்